கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு ஒரு மிக்சி வாங்கினேன் ப்ரீத்தி ப்ளூ லீன்னு சூப்பராக நல்லா மாவுப்போல் எல்லா பொருளையும் அரைச்சி தந்துடும் இட்லிக்கி மாவு அரைக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் மஞ்சள் அரைக்கிறதா இருக்கட்டும் சம் அப்படியே ஸ்மூத்தாக நல்லா சா பஞ்சு மாதிரி சா பௌடர் மாதிரி அரைச்சி கொடுத்துரும் இப்போ வரலேயுமே நான் ரெண்டு மூணு வருஷம் மேலே ஆகிடுச்சி ஆனால் இன்னுமும் நல்லாவே அது மி மிக்சி ஓடிகிட்ருக்கு இது வரலேயும் எந்த பிரச்சினையும் வந்ததில்லை எந்த ஒரு ரிப்பேரும் வந்ததில்லை இப்பவும் நல்லா தேங்காய் போட்டாலும் சரி இல்லை வேறு எது அரைச்சாலும் சரி நல்லா ம நைசாக அரைச்சி கொடுத்துரும் என் மிக்சி வந்து அதனால் எனக்கு அந்த ப்ரோடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதே வந்து எல்லாேருக்கும் சொல்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்க சொல்லி அவங்க வீட்லேயும் நல்லா அரச் அரைக்கிறதுக்கு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுது மிக்சி வந்து ப்ரீத்தி ப்ளூ லீப் நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு நம்ம பெண்கள் வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மிக்சி தான் அது வந்து ரிப்பேராகாமல் இருந்துச்சினா இன்னமும் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு மைண்டும் நல்லாயிருக்கும்